இப்போ நம்ம பேங்க்ல பார்க்கற ஒரு சில சிக்கலான அனுபவங்கள் அப்படினு நம்ம பார்த்துட்டோம் அப்படினா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க் அக்கௌன்ட் ஓபன் பண்ணும் போது எந்த பிரச்சனையும் வரது கிடயாது நாங்கள் எல்லா சர்வீஸ்சும் கரெக்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கறது மாதிரி தான் சொல்லுவாங்கள் இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கறது ஒருவேலை பிடிச்சிருந்துருக்கலாமே நம்மளுக்கு அவங்க மேலே எதாவது கொரிஸ் இருக்கலாம் அதுமாதிரி இருக்கும் போது நம்மள நேர்ல போகும்போது அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அப்படினு வந்து நம்மள அலக்கழிப்பாங்கள் அதுவும் இல்லாமல் லோன் வாங்குறதும் அப்படிதான் இப்போ க்ராஜ்வேட்டாக இருக்கிறவங்களுக்கே லோன் வாங்குறோம் அப்படினா அவங்க வந்துட்டு ஆயிரத்தெட்டு டாக்மெண்ட்ஸ் கேட்கறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்ட்டா கொண்டு போனாலுமே எதாவது ஒரு நிலமையில் வச்சிகிட்டுதான் இருக்காங்கள் அது மாதிரி இருக்க பிரச்சனைகளாகட்டும் இப்போ நம்ம ஏடிஎம் கார்ட் அப்ளை பண்ண போகிறோம் எதாவது அப்ளை பண்ண போகிறோங்கறது ஆகட்டும் அவங்க ரொம்ப நம்மள வந்து தள்ளி போட்டு கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு ரொம்ப கூட்டங்களை இருக்க இப்போ கூட்டுறவு வங்கிலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு வங்கியில போடுற ஆரம்பிச்சதனால ரொம்ப கூட்டம் வந்துட்டு எப்பையுமே ஜாஸ்தியாக இருக்க இதனால் நமக்கு ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன்ல மாறிகிட்டாலும் ஒரு சில விதத்தினால பேங்க்கெப்பையுமே கூட்டமாக இருக்கங்காட்டி நம்ம ஒரு சிலது போய்ட்டு நம்ம அப்போவே தீர்மானிச்சிக்கிட்டு இல்லை நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரணும் அப்படினா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிது